கிராமங்களில் விவசாயத் தொழிலுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கப்பட்டு தான் வருது அரசாங்கமும் பல வகையான முயற்சிகள் எடுத்து பண்ணிட்டு வர்றாங்க இப்போது கோபிச்செட்டிபாளையத்தில் எடுத்துட்டோம் அப்படினால் நம்முடைய நகராட்சியே ஒரு புதிதாக ஒரு மார்க்கெட்டை பெரிய லெவெலில் கட்டுறாங்க அனைத்து விவசாயிகளும் தங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள அவங்களே நேரடியாக கொண்டு வந்து விநியோகம் செய்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் ஏற்ற ஒரு உகந்த இடமாக கோபிச்செட்டிபாளையம் மார்க்கெட் அமைய இருக்கிறது இதில் உழவர் சந்தைகள் வேளாண் சுற்றுசூழல் செயல்பாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உழவர்கள் சம்மந்தப்பட்ட உரங்கள் அதே மாதிரி அவங்களுக்குத் தேவையான உரங்களற்ற அதாவது இங்கிலீஷ் உரங்களற்ற விவசாயம் செய்வதற்குண்டான விஷயங்கள் மற்றும் கொஞ்சம் தொய்வாக இருக்குது அதை அரசாங்கம் கொஞ்சம் மேம்படுத்தினால் இன்னும் சிறப்பாக அமையும்